இப்போது இந்தியாவோட போக்குவரத்து தரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுனாலே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் குவாலிட்டி இருக்காது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை ஓட்டுனரும் நடத்துனரும் அதை நம்ம நம்ம பஸ் தான் நம்ம தானே ஓட்டுறோம் நம்மளை கேர் பண்ணிக்கின்னா தான் நல்லா இருக்கும் அவங்களே நம்மளுக்கு என்ன எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன கிடக்குது அப்புறம் என்ன அவங்க அசால்ட்டா விட்டுறாங்க அது வந்து போயிட்டு ஷாப்லையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒர்க் ஷாப்லையும் இந்த மாதிரி இது இப்படி இருக்குது ஒர்க் பண்ணுங்கள் பண்ணி கொடுங்க அப்படினுட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க சில பேர் இருக்காங்க சில பேர் இல்லை அதனாலேயே மக்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே பிரைவேட்ட தேடிப் போகிறாங்க ஏன்னால் பிரைவேட் பார்த்தீங்கன்னா கவர மாதிரி இருக்குது அந்த பஸ்ஸு லைட்ஸோ இல்லை சீட்டோ கம்ஃபர்ட்டாக இருக்குது எல்லாமே கம்ஃபர்ட்டபிளாக இருக்குது எல்லோரும் வயசானவங்களை நிறுத்திக் கூட ஏத்தின்னு போகிறாங்க கவர்மெண்ட் பஸ் அலட்சியமா இருக்காங்கள் ஒரு ஆளு தான நிற்கிறாங்க நம்மபாட்டுக்கு போவோம் அப்படினுட்டு இருக்காங்க அதனாலேயே மலிவாக தான் பார்க்குறாங்களே கவர்மெண்ட் பஸ்ஸை பயணசீட்டு டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு பிரைவேட் அதிகமாக தான் வாங்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஓகே ஆனால் ஒன்றுஅந்த அளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க மக்களை நம்மளுக்கு என்ன கவர்மெண்ட் பஸ் தான அப்படினுட்டு போயிடுறாங்க